எங்கள் ஊரில் எல்லோரும் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு எல்லோரும் ஒன்று கூடுவோம் அது மாதிரி இது தீபாவளி பொங்கல் பொங்கலுக்கும் எல்லோரும் சொந்தபந்தங்கள் எல்லாம் சேர்ந்து சமையல் பண்ணி எல்லாம் சாப்பிடுவோம் இப்போ நியூ இயர் வரும் நியூ இயருக்கு சொந்த பந்தங்கள் பூரா வரும் வந்து ஆலயத்துக்கு போவோம் நல்லா விளையாண்டுட்டு விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடக்கும் பரிசு கிடைக்கும் நிறையா ப்ரைஸ் வாங்குவோம் பிள்ளைகள்லாம் பரிசு வாங்குவாங்க நிறையா பேர் வாங்குவாங்க எல்லோரும் எல்லா விளாட்டும் விளாடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனி தனி பேருக்கு விளாட்டு நடக்கும் கிறிஸ்மஸுக்கும் ஒவ்வொரு ஜெபம் நடக்கும் ஜெபம் முடிஞ்சவொடனே வீட்டில் நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டு சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க வந்து நல்லா பிரியாணிலாம் நல்லா சாப்பிட்டு எல்லோரும் இருப்போம் இந்துக்களும் வருவாங்க கிறிஸ்டியனும் வருவாங்க எல்லோரும் கலந்து எல்லோருமே ஒற்றுமையாகவே கிறிஸ்மஸை கொண்டாடுவோம் அது மாதிரி விளாட்டு போட்டிகள் நடக்கும் இங்கே எல்லாம் நடந்து டான்ஸு விளாட்டுப் போட்டி எல்லாம் நடக்கும் நாடகம் ஒவ்வொரு திறமைக்கு தக்கன தனித்தனி விளையாட்டுகள் எல்லாம் நடக்கும் மாறுவேட போட்டி பாட்டுப் போட்டி மனப்பாடப் போட்டி நாடகப் போட்டி டான்ஸு போட்டி எல்லாம் எல்லாமே நடக்கும் எல்லாம் நடந்து ஜெயித்தவங்களுக்கு நல்ல பரிசு கொடுப்பாங்க பரிசெல்லாம் நிறையா ஒவ்வொருத்தர் நிறைய அள்ளிட்டு போவாங்க அவங்கள கேட்டு அவங்கள பரிசு எல்லாம் கொடுப்பாங்க மதம் பாகுபாடின்றி கொடுப்பாங்க சர்ச்சில் வெச்சு அதே மாதிரி பொங்கலுக்கு நாங்கள் கிறிஸ்மஸுக்கு எல்லாம் கூப்பிடுறது மாதிரிக்கி பொங்கலுக்கு அவங்க வீட்டுக்கு எங்களை கூப்பிடுவாங்க நாங்களும் போவோம் அவங்க அந்த பொங்கல் சாப்பாடு தருவாங்க எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் மறுநாள் கறிலாம் வெச்சு எல்லோருமே சாப்பிட்டு ஒற்றுமையாக இருப்போம் அதே மாதிரி தீபாவளிக்கு தீபாவளிக்கும் அவங்களுக்கு பலகாரம் எல்லாம் கொண்டு வருவாங்க நல்லா நல்லா சந்தோஷமா இருக்கும் எல்லோருமே ஒவ்வொரு வீட்டுலேருந்தா கொண்டுட்டு கொண்டுட்டு வருவாங்க நாங்கள் வாங்கி வாங்கி வெச்சு நம்ம சாப்பிட்றது தான் அதே மாதிரி நாங்களும் கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு பக்கத்தில் உள்ள இந்துக்களுக்கு ம் பலகாரங்கள் ஸ்வீட்டுகள் கேக்கு கிறிஸ்மஸுனாலே கேக்கு தானே நியூ நியூ இயர்னாலே கேக்கு தானே அதனால் எல்லாமே நாங்கள் கேக்காக வாங்கி கொடுப்போம் வாங்கிக் கொடுத்து அதே மாதிரி ஈஸ்டர் பண்டிகைகளுக்கும் அதே மாதிரி எல்லோருமே ஒற்றுமையாக செயல்படுவோம் ஈஸ்டரு ஈஸ்டர் கிறிஸ்மஸ் நியூ இயர் திருவிழா திருவிழாக்கு அவ்வளோ அனைத்து எல்லோருமே வருவாங்க திருவிழா தான் எங்கள் ஊரில் ரொம்ப பேமஸு திருவிழாவுக்கு எல்லாம் எங்கே எங்கே இருக்காங்களோ மக்கள் அவ்வளோ பேரும் எல்லா பக்கம் வந்து இங்கே வந்துடுவாங்க வந்து திருவிழாவுக்கு போய்ட்டு ஆலயத்துக்கு போய் ஆலயத்துக்கு போய் நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் நடக்கும் நல்லாயிருக்கும் எல்லோரையும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையு பார்த்து நல்லா சந்தோஷமா பேசி பழகி சிரித்து எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா கேட்டு அது நல்லாயிருக்கும் எங்களுக்கு எப்பப்போ ஒவ்வொரு விசேஷங்கள் வருதுன்ட்டு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம்